ஒரு சிறந்த விளையாட்டில் இருந்து ஒரு நல்ல விளையாட்டு வேறுபடுத்தி காமிக்கிறதுங்கிறது அது என்ன விளையாட்டு நம்ம விளையாடுறோமோ அதை பொறுத்தது தான் அதோட இது ஒரு சிறந்த விளையாட்டில் வந்து உள்ள நன்மைகளை வேறுபடுத்தி ஒரு நன்மைகளை வந்து வேறுபடுத்த ஒரு வழி இருக்கு அது என்னவென்றால் விளையாட்டின் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கற்றல் செயல்பாடுகள் நல்ல நடைமுறைகளை கற்றுக்கொள்ளும் வழி வந்து அதிக முக்கியம் ஒரு விளையாட்டு விளையாடும் போது அதில் சமீபத்திய தொடர்பு அனுபவங்கள் குறிப்புகள் பயன்படுத்தி தான் உங்கள் விளையாட்டை வந்து மேம்படுத்த உதவும் அதனால் சிறந்த விளையாட்டு அப்படிங்கிறது இத்தனை தகுதிகளை கொண்டதாக மட்டுமே இருக்க முடியும் அதுலேருந்து ஒரு நல்ல விளையாட்டை நம்ம வந்து காமிக்கணும் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விளையாட்டை வந்து நம்ம வேறுபடுத்தி காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த சிறந்த விளையாட்டினுடைய தனித்துவத்தை என்னங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமாதான் இந்த நல்ல விளையாட்டு எதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஒரு சிறந்த விளையாட்டு அப்படிங்கிறது எவ்வளோவோ நன்மைகளை கொண்டதாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு